கோவிட் காலத்தில் மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் சரி அனைவரும் லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்கள் அதாவது லாக்டவுன் போட்டாங்கள் அந்த நேரத்தில் வந்து பணிக்கு செல்கிறவங்கள்லேருந்து அனைத்து தரப்பிட்டு மக்களும் ரொம்ப பாதிப்பில் இருந்தாங்கள் குறிப்பாக குலந்தைங்க குலந்தைங்களோட வந்து படிப்பு ரொம்ப பாதிக்க பாதிப்பு அடைஞ்சுது அந்த நேரத்தில்தான் வந்து அதிலயே இப்போ மொபைல் தொ தொலை மொபைல் தொ இதிலயே வந்து பாடம் கற்றுக்கலான்றமாரி ஒரு வசதி அரசும் சரி வ அதாவது அப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் சரி ஒரு வழி வக செஞ்சாங்கள் அதனால் ஆன்லைன் க்ளாஸ்ஸும் எடுத்தாங்கள் அது எல் எல்லாத்துடையுமே வந்து நல்ல விதமாகதான் இருந்தது அதனால் வந்து குழந்தைகள் வந்து அவங்க படிப்பை க ஏன்னா ஒரு குழந்த இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டே வந்துட்டு அது ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்துச்சின்னால் அவங்களோடைய படிப்பு அந்த மூளை எல்லாமே மாறிடும் விளாயாட்டு புத்தி அதிகமாக வந்துடும் ஆனால் அந்த இது இல்லாமல் அவங்க ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிறனால அதனால் தொடர்ந்து அவங்க படிக்கிறது புத்தகங்களை படிக்கிறது எழுதுறது இருந்ததனால அவங்களுடைய படிப்பு அது தொடர்பாகவே இருந்தது இதில் வர சில கெட்டதெலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம படிப்பு விஷயமாக எதாவது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி எடுத்து படிக்கிற நேரத்தில் தவறுதலான ஃபோட்டோக்கள் புகைப்படங்கள் தவறுதலான வீடியோக்களும் வந்து அவங்கள காயபடுத்தணும்னால் அவங்க மனசை கெடுத்து வைக்கும் இதனால் கூட அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்பு சிலருக்கு இருக்கும் சிலர் வந்து இது தேவை இல்லாததுன்னு இக்னோர் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்கள் அது வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு அதை அதைமாரி விஷயங்களை வந்து ந கற்பிக்கணும் கற்பித்தால்தான் அவங்க வந்து இது தவறு என்று அவங்கள் அது உள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்னாலே இது தவறு என்று கண்டு க கண்டறிந்து கண்டறிவதற்கு உண்டான ஏதுவே நமக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தம்னா அவங்க அதில் போகாமல் அவங்க படிப்புக்கு சம்மந்தமானதோட மட்டும் அவங்க எடுத்து படித்து அவங்களுடைய வாழ்கைக்கி தேவையானதை அவங்க தீர்மானிக்கிறதுக்குண்டான வழி வகைகளை அப்பெற்றோர்களும் அப்போ ஆசிரியர்களும்தான் அவங்களுக்கு கற்பிக்கணும் அதை நம்ம தமிழ்நாட்டு வாத்தியார்களும் சரி தமிழ்நாட்டு பெற்றோர்களும் அதை சிறப்பாக செஞ்சி வராங்கள் மேலும் அதில் இருக்கிற தீமைகளுக்கு அரசே வந்து அதுக்கு எதாது முற்று புள்ளி வைச் வைச்சால் மேலும் இது போல் தவறு ந இது போல் தவறுதலான பட படங்களோ வீடியோக்களோ வருவது குறைந்து விடும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கள்